சேலம் என்றாலே மாம்பழத்திற்கு பெயர் போன ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய மாவாட்டங்களில் அனைத்து வகைகளிலும் அனைத்து நிலைகளிலும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மாவட்டம் என்றால் அது நம்முடைய சேலம் மாவட்டம் தான் அதாவது மற்ற எந்த பகுதியில் இருக்க கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்கள் சேலத்தை மிகவும் நேசிப்பார்கள் ஏனென்றால் அந்த சேலத்தில் வந்து இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு வரம் கிடைக்க கூடிய ஒரு பகுதின்னா அது சேலம் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கே வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடமாகவும் சேலம் இருக்கு அவர்களுடைய அறிவு பசியை தீர்க்கக்கூடிய மிக அதிகப்படியான புத்தகம் நிறைந்த இந்த நூலகங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பெண்கள்ன்னு எடுத்துக்கிட்டம்னா அவங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு மாவட்டம்னா அது நம்முடைய தமிழகத்துல சேலம் மாவட்டம் தான் ஆனால் இருந்தாலும் எதோ ஒரு ஒரு இந்த அத்தி பூத்தார் போல் அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படினு சொல்லிவிட்டு பெண்களுக்கு எதிரானா குற்றங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்முடைய தமிழக அரசினுடைய சார்வா அந்த குற்றங்கள் எல்லாம் உடனடியாக களையப்பட்டு அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனைகள் தர்றாங்க அதனால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு மிக்க மாவட்டமாக நம்முடைய சேலம் மாவட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் அதவாது வளர்ந்து வர கூடிய மாறி வர கூடிய இந்த இணையவழி காலக்கட்டத்தில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது கூட இணைய பயன்பாட்டுக்காக தான் அது போல் மாறி வர கூடிய இந்த காலக்கட்டத்தில் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புக்காக எஸ்ஓஎஸ் அப்படின் சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு இந்த ஒரு செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த செயலி மூலியமாக அது பெண்களுக்கு அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஆன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது போலீஸ் உதவி ஆகட்டும் இல்லை அவர்களை சார்ந்து இருக்கவங்க உதவியாகட்டும் இது எல்லாமே உடனடியாக கிடைக்க கூடிய வகையில் அதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்புறம் அதோட முக்கியமாக சொல்லணுன்னா இருக்க கூடிய வளர்ந்து வர கூடிய பொருளாதார சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு அவங்க யாருக்கிட்டயும் போய் எதையும் எதிர் பார்த்து நிற்கமா அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே சுயமாக வாழணும் அவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின் சொல்லிவிட்டு மகளிர் சுய உதவி குழு அப்படின் சொல்லி ஒன்று ஏற்படுத்திருக்காங்க இதன் மூலியமாக அந்தந்த பகுதியில் இருக்க கூடிய பெண்கள் மட்டும்தான் இதில் இருக்க முடியும் அந்த பெண்கள் எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அதில் பயன்படுத்தி அதை வங்கியில செலுத்தி அதன் மூலியமாக ஒரு லோன் பெற்று அவர்களுடைய அந்த சொந்த தொழில் அந்த சுய தொழில் அப்படின் சொல்லி செஞ்சு அதன் மூலியமாக அவங்க வந்து அதிகப்படியான வருமானம் ஈட்டுறத்துக்கும் அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் அவங்களுடைய குடும்பத்தை காப்பதற்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உத்தேசமாக இருக்குது பெண்களுக்கு அதனால அந்த மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது நம்மளோட தமிழக அரசினுடைய ஒரு சாதனை தான் அப்புறம் அந்த சமத்துவம் எல்லா இடத்துலையும் இந்த ஜாதி மதம் இது போன்ற வேறுபாடுகள் இல்லாம இருக்க கூடியதும் நம்முடைய சேலம் மாவட்டம் தான் எதாவது எந் வந்து அனைத்து துறைகள்லையும் பெண்கள் வந்து அவர்களுடைய சாதனைய படச்சிக்கிட்டு வர்றாங்க அதாவது எல்லா துறையிலையும் நம்முடைய சேலம் மாவட்டம் புகழ்பெற்ற ஒன்றாக விளங்கிறது